முன்னாடி இருக்கக்கூடிய செல்ஃபோனுக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணும்போது ஏப் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ட்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ மொபைல் ஃபோன் முன்னெல்லாம் வெறும் ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் மிஞ்சி மிஞ்சி போனால் எஸ்எம்எஸ் படிக்கலாம் ஃபோன் பண்ணலாம் இப்போது இருக்கற ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்ம எது வேணா பண்ணலாம் எதை வேணா பார்க்கலாம் எது வேணாவே நம்மால் கற்றுக்கவும் முடியும் ஸோ இதுலிருந்து ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது ஒன்று நம்ம வந்து இதுலிருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இதை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்ன்ற மாதிரி தான் ஸோ முன்னெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டாப்அப் மட்டும் பண்ணிணா போதும் ஆனால் இப்பெலாம் வந்து நெட் அது இதுன்னு வந்தது ஸோ அதோடய சுமையோடு சேர்ந்து ஒரு செலவும் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இப்போது இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஜி ஃபைவ்ஜி அதுக்கு ஏகப்பட்ட இது வந்திருக்கு ஸோ ஏகப்பட்ட இது வந்திருக்கும்போது இதுக்கான செலவுகளும் வந்து நா அதிகரித்திருக்கு ஸோ முன்னெல்லாம் ஒரு ரீசார்ஜ் ஒரு நூறுரூபாய்க்கு பண்ணிணா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆறு மாதம் சில பேரெலாம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் வரைக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்பெலாம் வந்து ஒரு மாதத்துக்கே இருநூறுவா அப்படின்றபடி தான் இருக்கு ஸோ வந்து நமக்கு வந்து இப்போது நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சே ஜியோ சிம் இந்த ஜியோ சிம் வந்து மா இருநூத்தி முப்பத்தொன்போது ரூபா அப்படின்னு போட்டோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி பர் டே அப்படின்ற பட்சத்தில வந்து டாக்டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கு ஸோ முன்னே இருக்கிறதை விட இப்போது வந்து நிறையவே அட்வான்ஸ் ஆகியிருக்கு ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்ம வந்து பார்க்கணும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ இருக்க செல்ஃபோன் சும்மா கீழே போட்டாலே உடைஞ்சிபுடும் அப்போ இருக்கிறதெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் அப்போ இருக்கக் கூடிய நோக்கியா செல்ஃபோன்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புனமான ஃபோ செல்ஃபோன் அதெல்லாம் ஸோ இப்போ இருக்கிற செல்ஃபோன் வந்து தரம் குறைஞ்சிருக்குனு தான் சொல்லணும் அதோட இது அதான் அதோடய திறன் மேம்பாடு அதிகமாயிருக்கே தவிர பெரிசா பெரிய லெவலில் தரம் வந்து இருக்கிறமாதிரி எனக்கு இது தெரியலை